நான் சிவகாமி பேசுகிறேன் அது ப்ரிண்ட்டிங் ஷாப்தானே அது இன்விடேஷன் கொஞ்சம் வேணும் மேரேஜிக்கு

ஆ ஓ மேம் இப்போதைக்கு ஒரு நாலு டிசைன் இல்லை பத்து டிசைன் வந்து எங்களது நம்பர்க்கு சென்ட் பண்ணுங்க அதுக்கேற்ற போல நாங்கள் சொல்கிறோம் மேம் அதில் அப்புறமேட்டு ட்ரெண்டிங்காக எது வருதோ அதை நாங்கள் பார்த்து சொல்கிறோம் மேம்

ஆ ஓகே மேம் ஆ ஓகே ம் நீங்கள் வந்து மாடல் அனுப்புங்க மேம் நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் மேம் ஆ ஓகே மேம் ஆ தேங்க்யூ மேம்